ரெடிமேட் ஆடைகள் வந்து மிஷினில் தயாரிப்பாங்க அதுவே இப்போ கையால் நொய்யப்பட்ட ஆடைகள்லாம் பார்த்திங்கன்னா கையில் நாமளே தயாரிக்கிறது தான் அதுக்கு வந்து கையால் நெய்யப்பட்ட ஆடைகள்ங்கறாங்க ரெடிமேட் ஆடைகள் வந்து பார்த்திங்கனா வெலை வந்து அதிகமாகருக்கும் இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஒரு அஞ்சு வயது கொழந்தைகளுக்கு ஒரு வந்து பெரிய கடையில் ரெடிமேடாக ட்ரெஸ் எடுக்கப் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஐந்நூறுரூவா இது வரும் ட்ரெஸ் வந்து அதுவே இப்போ வந்து ஒரு சும்மா ஒரு கையால் நொய்யப்பட்ட ஒரு ஆடை அந்த ஆடையை வாங்கறாங்கன்னால் அது ஒரு அஞ்சு வயது குழந்தைக்கு அது ஒரு நூறுருபா நூற்றைம்பது இரநூறு ருபாய்க்குள்ள வர்ற மாதிரி இருக்கும் அதுதான் ரெடிமேடுக்கும் இது கையால் நொய்யப்பட்ட ஆடைகளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுவே இப்போ ரெடிமேடு தேவை அதிகமாக இருந்தாலும் கையால் நொய்யப்பட்ட தைக்கப்பட்ட ஆடைகள் தான் அதிக மக்கள் விரும்புகிறாங்கன்னா அது வந்து வெலை வந்து கம்மியாகருக்கு அந்த வெலை வந்து அதுதான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அஞ்சு வயது கொழந்தைக்கு வந்து நூறுருபா தான் வரும் அந்த இது துணி வந்து அதனால் வெலை வந்து கம்மியாக இருக்குறதுனால் அதை தான் மக்கள் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க ரெடிமேட் துணிகளை மார்க்கெட்டில் அதிகமாக மக்கள் யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க